ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பது பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இருபத்தஞ்சி நாலு ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி எட்டு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு